ஆ கேப் டிரைவரா நாங்கள் இந்த எட்டயபுரம் பேலஸுக்கு போகணும் எவ்வளோ காஸ்ட்டு ஆகும் அப்படியா சரி அப்படியே போகிற வழியில் தூத்துக்குடி போய்ட்டு அங்கே ஹைப்பர் மார்க்கெட்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போகணும் சரி சரி அப்படியே பேலஸ் போய்ட்டு லஞ்ச்சை முடிச்சுட்டு அப்படி திரும்பி வரும் போது தாமிரபரணி ஆற்றிலேலாம் குளிச்சுட்டு அப்படி கொஞ்சம் லேட்டாகும் அதை எல்லாம் சேர்த்து ஆ ஆ சரி சார்

எவ்வளோ ஆகும் வேறு எங்கேயும் போக வேண்டியது இல்லை அப்றம் நேராக வந்திட வேண்டியதுதான் லஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் வர வழியில தாமிரபரணி ஆற்றில குளிச்சுட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும் பிள்ளைங்களாம் குளிப்பாங்க அப்றம்

ஆ சரி சரி சரி மூணு மணிக்கு ஆ மதியானம் மூணு மணிக்கு ஆ சரி எப்படியும் வீட்டுக்கு வர ஆ ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் ஒரு ஆ ஆறு பேர் போகிற மாதிரி வண்டி பாருங்கள் ஆ செரி செரி சரி சார் ஆ மொத்தம் அமௌண்டு எவ்வளோ ஆகும்னு கணக்கு பண்ணி சொல்லிடுங்க என்ன ஆ செரி ஆ ஆ செரி நானும் வீட்டில் கேட்டுட்டு சொல்லிடுறேன் ஆ சரி சார் தேங்க்யூ